நம்மளுடைய நெல்பயிரை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா சந்தைக்கு அப்படினு பார்த்தா இப்போ இடைத்தரகர்கள் புரோக்கர்கள்லாம் இருக்காங்க இப்போ நம்மளுடைய ஊர் ஒரு கிராமத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்களுடைய ஏரியா வந்து ஊர் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய புரோக்கர்ஸ் அதாவது ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடியவங்க நம்பள்கிட்டேந்து விதை நெல்லை ஒரு மூட்டை அதாவது ஒரு மூட்டை வந்து தொள்ளாயிருவாலேர்ந்து ஆயிருவா வரைக்கும் எடுப்பார் அதை அவங்க நம்மகிட்ட எடுத்து அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்க நமக்கு அமௌன்ட் அதாவது தொள்ளயிருவா மேனி ஒரு பத்து மூட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஒம்போதாயிருவாவே நமக்கு கொடுத்து விட்டு நம்மள்கிட்ட இருந்து வாங்க கூடிய நெல் விதைகளை கொண்டு சென்று அதை அரசிடம் விற்பனை செய்வார்கள் இதான் நம்மளுடைய எங்களுடைய ஊரை பொறுத்த அளவு இது மாதிரியான முறைகளில்தான் கொண்டு போகிறாங்க அது மாதிரி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொசைட்டி மாதிரி கூட்டுறவு சொசைட்டியெல்லாம் எங்களுடைய கிராமங்களில் விவசாயிகளுடைய பயிர் நெற்களை வாங்குவதற்கான இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கு கொண்டு போய் எங்களோடய நெல்லை வந்து எப்படி நாங்கள் வந்து பயிரிட்டிருக்கோம் அதோடைய விளைச்சல் எவ்வளோ தூரம் விளைஞ்சிருக்குது அப்படிங்கிற அளவெல்லாம் சரி பார்த்து அதுக்கான அதுக்கான மதிப்பு மதிப்பு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுபடி நாங்கள் கொண்டு போய் அவங்கள்ட்ட எங்களுடைய நெற்களை விற்போம்